இப்போது வர இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கனா அக்ரிகல்ச்சர் எடுக்கணுன்னுதான் பார்க்குறாங்க ஏனால் விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து விளைநிலமாக மாறிக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்துட்டாங்க ஏனால் எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு விவசாயந்தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குங்கிறது இளைஞர்களுக்கு தெரிஞ்சிட்டு ஸோ அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு இப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி விவசாயம் பண்ணாங்களோ அதேமாதிரியே பண்ணலான்னு அவங்குளும் பார்க்குறாங்க இப்போ ஒரு நிலத்தையும் வாங்கி அந்த நிலத்துல எப்படி ஒரு பயிரிட்டு அதில் எத்துன் நாள் காத்து இருந்து அதுக்கு தண்ணியை எவ்வளோ தூரம் விடணும் என்ன வெதை போடணும் எந்த நெல்லை போட்டால் அது சீக்கரம் வளரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நுணுக்கத்தையும் தெரிஞ்சிக்கிட்டுதான் இளைஞர்கள் வரையில் எல்லாமே பார்த்திங்கனா விவசாயத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்கிறாங்க அப்றம் இனி வர காலங்களில் பார்த்திங்கனா விவசாயங்கள் முன்னேறியிட்டுதான் வருன்னு எனக்கு தெரியுது ஏன்னா சாப்பாடின் அவசியத்தை மதும் பார்த்திங்கனா மக்கள் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டாங்க இடையில ஒரு கொரோனான்னு ஒரு விஷயம் வராமல் இருந்தால் உணவின் அவசியம் யாருக்குமே புரிஞ்சிருக்காது அப்படிங்கிற ஒரு வியாதி வந்தோடனே எல்லாருக்கும் உணவின் அவசியம் புரிஞ்சிட்டு ஸோ அதனால் இப்போ பா பார்த்திங்கனா அப்பறம் வருங்காலங்களில் எல்லாமே விவசாய நிலமா இருக்கும் பாரம்பரிய முறையில்தான் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்பாங்கங்குற ஒரு நம்பிக்கை இருக்குது இளைஞர்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இளைஞர்கள்லாம் வந்து விவசாயத்தை விரும்ப மாட்டாங்க ஆனால் இப்போ அவங்களே விரும்புறாங்கங்கன்னும்மோது ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை இந்தியா முன்னேறிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது